ஹலோ இது ரீசார்ஜு கடையாங்க சி ஆ சிம்முலாம் எவ்வளோக்கு விற்கிறீங்க உங்கள்கிட்ட என்னென்ன சிம் இருக்குது சொல்லுங்கள் ஆ ஆ ம் எது கம்மியாக எது கம்மியாக இருக்கும் அப்படிங்களா ஒரு சிம்மு போட்டால் எப்போ வேலை செய்யும்

ம் ம்

அப்படிங்களா ம் சரிங்க சார் நான் ரேட் கட்டலாம் அதலாம் எப்படி எல்லாமே ஒன்றா ஆ சரி ஆ சரிங்க

ம் ம் சரி சார் ஃபோர் ஜியா ஃபைவ் ஜியா அதை மட்டும் சொல்லுங்கள் ம் ம் ம் ம்

ம்

நாங்கள் வந்து ஆ ஆ ஆ ம்ம் ஆ ஜியோவே ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சார் ம் ம் ம் ஆ சரிங்க சார் நாங்கள் வரோங்க சார் ஆ சார் ஆ தேங்க்ஸ் ம் ஆ ஆ ஓக்